தமிழ் வந்து எதிர்காலத்தில் வளரும்னு பார்த்தா மிக மிக குறைஞ்சுக்கிட்டு தான் போகுது ஏன்னா எல்லோரும் ஆங்கிலம் பயன்படுத்த ஆரம்மிச்சிட்டாங்க ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க ஆங்கிலம் தான் பெரும்பாலானோர் பயன்படுத்துகிறாங்க தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்றாங்க இப்படியே போய்கிட்ருந்துச்சுன்னா தமிழ் வந்து அழிஞ்சிடும் அப்படி நம்ம விடக்கூடாது அதேப்போல் கணினியில் வந்து தமிழ் வந்தது மிகவும் சந்தோஷம் ஏன்னா பெரும்பாலானோர் கணினி கணினிதான் பயன்படுத்துகிறாங்க இப்போ கணினி இல்லாத வீடே நம்ம பார்க்க முடியாது அதில் வந்து தமிழ் கொண்டு வந்தது அது நல்லது தான் இருந்தாலும் முழுமையாக தமிழ் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுபோல் கல்லூரியில முதல் பருவம் மட்டுந்தான் அது தமிழ் வந்துட்டுருந்துச்சு இப்போ இரண்டு பருவமும் தமிழ் கொண்டு வந்திருக்காங்க அது மிகவும் நல்லதுதான் அதேமாதிரி பொறியியல் கல்லூரிக்கும் தமிழ் பயன்பாடு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கள்லருந்து ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைல சேக்கிறது அவங்களுக்கே ஆங்கில வழியில் தான் சேர்த்து விட்றாங்க அங்கே அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஆங்கிலத்துலேயே வர்றதுனால தமிழ் அவங்களுக்கு தெரியாமலேயே போய்டுது முடிஞ்சளவுக்கு அவங்கள தமிழ் வழி படிக்க வெச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அதேப்போல் பெரும்பாலானோர் ஆங்கிலம் கற்றுக்க தான் விரும்புகிறாங்க தமிழ் கற்றுக்கிட்டாலும் நம்ம நாட்டில் வேலை இருக்குது ஆங்கிலம் கற்றுக்கிட்டா மட்டுந்தான்னு இல்லை தமிழ் கற்றுக்கிட்டாலும் நம்ம நாட்டில் வேலை இருக்குது அதேப்போல் தமிழ் வந்து மிகவும் முக்கியமான ஒரு மொழி நம் நம் முன்னோர்கள் கற்றுக்கொடுத்த மொழி நம் முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் தமிழை வச்சுதான் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க பயனுள்ள புத்தகங்கள் நிறைய இருக்கிறது அந்த நம்ம இன்னும் பார்க்காத தமிழ் புலவர்கள் நிறையாப் பேர் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாத புலவர்கள் நிறையாப்பேர் இருக்காங்க இன்னும் நிறையா நிறையா இருக்குது தமிழை வந்து நம்ம இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் நம்ம தமிழ் தமிழர்கள் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்